ஆ என்னென்ன பழம்லாம் இருக்கு ஒன்னொன்றும் எவ்வளோ விலண்ணா ஆ சரி எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா சரி எனக்கு ஆப்பிளில் ஒரு கிலோ கொடுங்க இல்லை இப்போதிக்கு ஒரு கிலோ போதுங்க ம் போதும் ஆரெஞ்ச்சில் ரெண்டு கிலோ கொடுங்க ம் ஆ போதும் ஆ மாதுளை எவ்வளோ ஓ நூற்றம்பதுருவாயா சரி வில அதிகமாக இருக்கு வேணா எனக்கு இப்போதிக்கு ஆப்பிளும் ஆரெஞ்சும் கொடுங்க போதும் ஆமாம் ஆப்பிளில் ஒரு கிலோ ஆரெஞ்சில் ரெண்டு கிலோ எவ்வளோ ஆச்சு ஆ தனித்தனியாக பையில போட்டு கொடுத்துருங்க ஆமாம் ஆப்பிள் அந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டிருக்கே அது வந்து மெழுகு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்தமாதிரி ஆப்பிளா சரி தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருங்க எவ்வளோ ஆச்சு சரி இந்தாங்க வாங்கிக்கிங்க ஆ சரி